ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம் ஆ எங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட வந்து ஆப்பிள் பொமோக்ரனேட் இந்தமாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும் மேம் மேம் எவ்வளோ குவாண்டிட்டியில வேணும் உங்களுக்கு ஃபைவ் கேஜி எங்கள்கிட்ட இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸ் கூட இருக்கு ஆப்பிள் ஆரேஞ்ச் அன்னாச்சி பலாப்பழம் எல்லாமே இருக்கு நீங்கள் வந்து எல்லாமே வாங்கிக்கிட்டிங்கனா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் எல்லாமே சேர்த்து வாங்கிக்கிறீங்களா இல்லை எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கிறீங்களா மேம் என்னென்னமா என்னென்ன சொன்னிங்க மேம் ஓகே ஓகே எல்லாமே ஃபைவ் ஃபைவ் கேஜியாக மேம் ஓகே மேம் க்ரேப்ஸ் வந்து ஒன் கேஜி ஹண்ட்ரெட் ருபீஸ் ஆ சப்போட்டா ஒன் கேஜி டூ ஹண்ட்ரெட் ருபீஸ் அப்புறோம் வேர்க்கடலை ஒன் கேஜி ஃபிஃப்டி ருபீஸ் மேம் ஆ அப்ராக்ஸிமெட்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் வரும் மேம் நீங்கள் வந்து எங்கள் அக்கோ எங்கள் சூப்பர் மார்க்கெட்டோட ஐடி தெரியும்ல நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணிவிடுங்க மேம் நீங்கள் கடையிலயே வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நாங்கள் டோர் டெலிவரி பண்ணவா எங்கள்கிட்ட அந்த ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஓகே மேம் உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் த்ரீ பார் ஒன் துரையூர் ஓகே மேம் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிட்றோம் டோர் டெலிவரிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ்ஜி மேம் ஆ சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் மேம் எஸ் மேம் அதை நீங்கள் மொத்தமாக வாங்குறதால் நாங்கள் டிஸ்கவுண்டில் தரோம் மேம் கண்டிப்பாக மேம் தேங்க் யூ மேம் ஓகே மேம்